ஹலோ மாசிலாமணியா ஸ்வீட்டு வேணுங்க என்னென்ன ஸ்வீட்டு இருக்குது லட்டு இருக்குதா ஜாங்கிரி இருக்குதா மிச்சர் இருக்குதா என்ன விலை விலை எவ்வளவு நீ பாட்டுக்கு சொல்லிகிட்டே போகிற நல்ல சுத்தமான எண்ணெயாக இருக்கணும் விலை எவ்வளோ ஆ முன்னூறுபா கம்மி பண்ணி தாங்க ஃபங்சன் இருக்குது நல்ல எண்ணெயாக என்ன நல்ல கை கால் எல்லாம் கழுவிட்டு இருக்கணும் ம் அது அதுலேயும் ரெண்டு ரெண்டு கிலோ கட்டுங்க மிச்சர் ஒரு மூணு கிலோ கட்டுங்க வரேன் வரேன் நல்லா அதெலாம் க நல்லா சுத்தமாக இருக்கணும் புரியுதா ஊச அடிக்கக்கூடாது எதுவும் அடிக்கக்கூடாது ம் ஃபங்சனுக்கு எல்லாம் ஜனங்களுக்கு வைக்கிறது கெட்டு போய்சுன்னால் அப்புறம் என்ன ஊச அடிக்குதுன்னு வெச்சுட்டு போய்விடுவாங்க ஆ எல்லாம் ஃபங்சனு வளைகாப்பு அதுக்கெல்லாம் கொடுக்கணும் ஜாங்கிரி ஆ மைசூர் பாக் எல்லாம் அது அதுலேயும் ரெண்டு ரெண்டு கிலோ மூணு மூணு கிலோ வேணும் ஆமாம் ஆ சரி கொடுங்க வர்றோம் ஆ சரி சரி வர்றோங்க கட்டுங்க ஆ சரி வளைகாப்புக்கு சீக்கிரம் வரணும்